நான் எனது ஓய்வு நேரத்தை நன்றாக உபயோகமாக தரவு செய் செய்கிறேன் காலை காலையில் எழுந்தவுடன் விலங்கின விலங்கினங்கள் பூனை நாய்க்குட்டி பறவைகளுடன் நன்றாக பேசி பழகி நன்றாக அதற்கு உணவளித்து பராமரிக்கிணும் பராமரிப்பேன் தோட்டக்கலையில் மண் மண் பயிர்களுக்காக நீர் பாய்ச்சி களை கொறி களை கொறித்து நீர் பாய்ச்சி நன்றாக பராமரித்து வைக்கிறது அதுவும் எனது ஒரு கலையாகும் கலையாகும் பின் மாலையில் காலையில் நாளிதழ்களை படித்து நன்றாக பிரயோஜனமாக இருக்கின்றதா என்பதை பார்த்து மற்றவர்களுக்கும் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்வேன் பின் வண்ண தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் அமர்ந்து அதனை நான் நன்றாக உன்னிப்பாக கவனிச்சு நாடு நடப்புகள் என்னென்ன முன்னே முன்னே முன்னதாக முன் முன்னாள் முன்னாளான இது என்ன என்பதை நான் நன்றாக இதுப்பண்ணி இது பண்ணுவேன் பின் நடைப்பயிற்சி நடை நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் நன்றாக வாக்கிங் வாக்கிங் செல்வேன் பல நண்பர்களுடன் வாக்கிங் சென்று நன்றாக ப பேசுவேன் பேசி நேரத்தை செலவிடுவேன்